என்னுடைய பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவரி மூவாயிரம் கிலோ மீட்ரு ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணிடுவேங்க அதுவும் அப்புறம் வந்து ரெகுலராக காலையில் எந்திரிச்சு துடைக்கிறது அதில் இருக்கிற திங்க்ஸு நம்மளுக்கு தேவையானதை எடுத்து வைக்கிறது ஏர் செக் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டெய்லியுமே அந்த ஒரு காரியங்கள் செஞ்சிடுவேன் அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப தூரம் இப்போ சோர்வடைவாக பைக்கில் செ செய்கிறதுனா போகிறதுனால இப்போ லாங்கில் இப்போ சேலம் டு திருச்சி அந்த மாதிரிலாம் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஆஃபனவர் ஒன்ஸ் ஒன்னவர் ஒன்ஸு வந்து டீ ஸ்டால்ல நிறுத்தி டீ சாப்பிட்டு அப்புறம் பொறுமையாக அப்படியே போகிறப்ப ஜாலியாக இருக்கும் அது ஒரு களைப்போ ஒரு சோர்வோ இருக்காது ரொம்ப ஒரு உ இப்போது லாங் போகும்போதுலாம் ஒரு ஊக்கமாக ஒரு உற்சாகமாக எப்படி இருக்குதுன்னால் நமக்கு அங்கே பார்க்குற இயற்கை அழகுகள் அது இல்லாமல் ஒரு பிடிச்ச உணவை நிறுத்தி சாப்பிட்டுட்டுப் போகிறது ரெஸ்ட் எடுத்துட்டுப் போகிறது ஸோ இந்த மாதிரி வந்து ம மற்ற இப்போ ட்ராவல்ஸை பார்த்துக்கிட்டுப் போகிறது அதை மாதிரிலாம் பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா நமக்கே வந்து ரொம்ப அது ஒரு உற்சாகமாக இருக்கும் ரொம்ப ஜா சந்தோசமாக இருக்கும் பைக்கு வந்து ரொம்ப ஒரு பராமரிப்பு வந்து ரொம்ப நல்ல பராமரிப்பில் நம்ம வச்சிருந்தோம்னா சோர்வு இருக்காது நல்ல ஸ்பீடு நல்ல ஒரு வேகத்தில் நல்ல ஒரு குஸனிங் எஃபெக்ட்ல பைக் இருக்கும் போது வந்து நமக்கு ரொம்ப ஒரு நல்லாருக்கும் சோர்வு வராது உற்சாகமாக இருக்கும் ஓட்டுறத்துக்கு பைக்கில் ஏதாவது சின்னச் சின்ன ஃபால்ட்டு ஏர் கம்மியாக இருக்குதுன்னா கொஞ்சம் டென்சன் ஆயிடும் ஹெல்மெட்டு இல்லைன்னா டென்சன் ஆயிடும் ஸோ பெட்ரோலு தீரப்போகுதுன்னா டென்சன் ஆயிடும் இதெல்லாமே ஒரு மு முன்னேற்போட நம்ம எல்லாமே வந்து நம்ம ஆயத்தம் பண்ணிட்டு நம்ம போயிட்டோம்னால் அது ரொம்ப ஜாலியாக ரொம்ப உற்சாகமாக அதை பார்க்கறத்துக்கே ரொம்ப வந்து இண்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஸோ அது தான் பெஸ்ட்டு நம்ம வந்து ஆயத்தப்படுத்திகிட்டு நம்ம போணும்னால் அது வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும் எவ்வளோ லாங்கு போனாலுமே நம்ம எவ்வளோ ஜாலியாவும் போகிற இடத்துல ரொம்ப சுதந்திரம் பஸ்ஸில் போகிறத விட பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே நிறுத்தி நம்ம டீ ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் பண்ண முடியாது பைக் ட்ராவல் வந்து பைக்கில் பயணம் செய்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயந்தான் ஆனால் வந்து கொஞ்சம் அதுக்கு உண்டான ஆயத்தப் பணிகள் முன்னேற்பாடான ஆயத்தப் பணிகள் நம்ம செய்து வச்சிட்டுப் போகும்போது என்ன ஆகும்னா அது நமக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் பைக்கில் போகிறது தான் ஃபேம்லியோட கணவன் மனைவியாக குழந்தைங்களோட பைக்கில் போகிறது ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும் சோர்வு அதில் வர்றத்துக்குலாம் வாய்ப்பே இல்லை நம்மக்கிட்ட பணம் கம்மியாகவோ இல்லை வந்து வண்டியில் வந்து பெட்ரோல் ப்ராப்ளமோ இல்லை வண்டியில் வேற ஏதாவது ஒரு சவுண்டு சைலன்ஸர் சவுண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் உற்சாகம் குறையும் சோர்வு வரும் ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா ரொம்ப விழிப்போடு ஒரு ஊக்கதோடு எல்லாமே ஆயத்தமாக இருந்ததுன்னால் நம்ம வந்து அந்த ஒரு பயணம் வந்து ஒரு ஒ உதாரணம் நல்ல ஒரு நினைவுக் கூறுவதில் ஒரு பயணமாக அந்த பைக்கு வந்து அங்கே இருக்கும் ஸோ இப்படியாக நம்ம என்னப் பண்ணும்னா ஒரு நம்ம ப ப ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்